நான் வந்து ஒரு சில தலைப்பில் கட்டுரை எழுத விரும்பினேன் ஆனால் அதில் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது ஏ ஏன்னா இந்தியாவில கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட முக்கியமான தலைப்பிலேருந்து ஒரு சொல்லப்போகிறேன் பழைய காலத்தில் பெண்களை பாலியல் கொடுமை செஞ்சவங்களுக்கு தண்டனையாக அவங்களை கட்டி போட்டுட்டு ஐஸ் கட்டி அவங்க தலையில் சொட்டு சொட்டாக விட்டு அவங்களை வன்கொடுமை செஞ்சாங்களாம் ம இன்னொரு தண்டனை என்னென்னா ரெண்டாவதாக உப்பு மொன் உப்பு போ உப்பு கலந்த திரவியத்தைஅவங்க காலில் தடவி கட்டி போட்டு அது ஆட்டுக்கு பிடிச்ச இதுவன்றதுனால அந்த ஆட்டை விட்டு அதை கோ அவங்களை கொடுமை செய்வாங்களாம் தப்பு பண்ணுற மனுஷங்களுக்கான தண்டனையை வழங்கு வாங்களாம் மூணாவதாக பழைய காலத்தில் பெண்களை வ பாலியல் கொடுமை பண்ணுறத்துனால உங்களுக்கு தண்டனையாக பெரும் தண்டனையாக வழங்கிறேன் சொல்லிட்டு அவங்களை கட்டி போட்டு கத்தியால் நடு சென்ட்ரில் மார்பக தண்டை வெட்டுவாங்க இந்த மாதிரி கட்டுரையை எழுதுகிறத்துக்கு கொஞ்சம் ரொம்ப குழப்பமா இருந்துது அது எப்படி எழுதுனு தெரியாத நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்